கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கனா டெம்பரேச்சர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குளிராக இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும் எனக்கு ரெயினி சீசன்னா ரொம்ப புடிக்கும் ரெயினி சீசனில் மழையில் விளாடலாம் அப்புறம் அம்மா சூடாக சமைச்சு வச்சதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இதுவே சம்மர் சீசனாக இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் அப்பப்போ கரண்ட் வேற போய்டும் ஃபேன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஃபேன் இல்லைனாலே ஒரு வேலையும் ஓடாது இதில் பார்த்திங்கனா கரண்ட் வேற அப்பப்போ அப்பப்போ போய்டும் என்ன பண்றதுனு தெரியாம முழிச்சுட்டே இருப்போம் போர் வேற அடிக்கும் டிவி வேற இல்லாமல் இதுவே பார்த்திங்கனா ரெயினி சீசனில் செம்மையாக இருக்கும் ஸ்வெட்டரோட சுற்றிகிட்டு ஸ்வெட்டர் இல்லாமல் ஒரு கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது எப்பவும் சுடு தண்ணீர் யூஸ் பண்ணிக்கிட்டு காஃபி சாப்பிட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படி ஒரு சீசன் தான் இங்கே கிருஷ்ணகிரியில் ஓடிகிட்டு இருக்கு ரெயினி சீசன் போய் இப்போ குளிர்காலம் வந்திருக்கு குளிர்காலமும் ஜாலியாகதான் இருக்கு ஆனால் என்னனா விளாட முடியிறதில்ல நா நெறைய பேட்மிட்டன் தான் ஆடுவோம் பட் இப்போ பார்த்திங்கனா காற்று அடிச்சுட்டே இருக்கிறதினால கார்க் அப்பப்போ பறந்து போய்டுது ஸோ அவ்வளவா விளாட முடியல பட் இந்த சீசனும் செம்மையாகதான் இருக்கு